முன்னாடி தனித்திறமை அப்படினா ரொம்ப வந்து ஷை டைப் அதிகமாக இருக்கும் பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஹேண்டில் பண்ணுற விதமாகட்டும் அது மாதிரி ஒரு இங்கிலீஷ் அதுக்கான ஃப்லோ அதிகமாக இருக்குது இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம கூட பேசுகிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கள் அதனால் என்ன தான் நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து அங்கே பேசினாலும் நம்ம வீட்டில் பேசுகிற இங்கிலீஷ்கும் நம்ம அலுவலகத்துக்கு வந்து பேசுகிற இங்கிலீஷ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ இங்கே வந்துகிட்டு நம்ம கூட இருக்கிறவங்களோடய பேசும் போது நம்முடைய இங்கிலீஷ் வந்து அவ்வளோ அவ்வளோ டெவலப் ஆயிருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டீம் வந்து மேனேஜ் பண்றதாகட்டும் அது வந்து ரொம்ப நல்ல ஒரு சைனா நான் பாக்குறேன்